இப்போது நம்ம ஊரை பொறுத்தளவுக்கு பயிரெலாம் இப்போ எங்கள் வீட்டிலையே எடுத்துக்கோங்களேன் எங்கள் வீட்டிலையே எப்படி விற்கிறோம் அப்படின்னா இப்போ சின்ன அளவில் இப்போ கத்திரிக்காய் வெண்டைக்காய் கொத்தவரங்கா பொடலங்காய் சின்ன சின்ன சின்ன அளவில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நாங்கள் நாங்களே டேரெக்டாக சேல் பண்ணிடுவோம் இங்கே லோக்கலையே கிலோ இருபது ரூபா முப்பது ரூபா அந்த மாதிரி விற்றுருவோம் கொஞ்சம் கொஞ்சம் அதிகளவில் வருது அப்படிங்கிறப்ப இந்த உழவர் சந்தை இப்போது தமிழ்நாட்டிலன்னா இங்கே உழவர் சந்தையெலாம் இருக்குது இப்போது உழவர் சந்தை மூலயமா விற்போம் இல்லை இன்னும் கொஞ்சம் அதிகளவில் கொஞ்சம் தயாரி மூட்டை ரெடி பண்ணுறோம் ஒரு இருபது மூட்டை முப்பது மூட்டை ஐம்பது மூட்டை அந்தளவுக்கு ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு இடைத் தரகர்கள் இருக்காங்க இப்போ அவங்க நம்மள்கிட்டேருந்து அதை வாங்கிப்பாங்க ஓ நம்மள்கிட்ட குறிப்பிட்ட அமௌண்ட்டு கொஞ்சம் காசு கம்மியாக தான் கொடுப்பாங்க கண்டிப்பாக இப்போ கம்மியா கொடுத்துட்டு அவங்க வாங்கிக்கிட்டு அந்த அதை வந்து அவங்க பெரிய மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போய்விடுவாங்க இப்போ கோயம்பேடு சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டுக்கோ இல்லை கும்பகோணம் மார்க்கெட்டுக்கோ இல்லை அது மாதிரி பெரிய பெரிய ஏரியாவுக்கு ஹியூஜ் அளவில் அவங்க அவங்க எடுத்துகிட்டு போயிடறாங்க இப்போ இப்போ நெல்லுன்னால் நெல் பயிர் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நெல் அறுவடை சீசனில் கவர்மெண்ட்லையும் கொடுப்போம் கவர்மெண்டில் எடுத்துப்பாங்க அது இல்லாமல் கவர்மெண்ட் இல்லாமல் இடைத் தரகர்கள் தனியாக ப்ரைவேட் ஏஜென்ட் இருக்காங்கள்ல இப்போ அவங்களும் நெல்லை வந்து எங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இப்போ மூட்டை இவ்வளோ இப்போ அறுபது அறுபது கிலோ மூட்டை ஐம்பது கிலோ மூட்டை அப்புடின்னு டோட்டலாக அவங்க பர்ச்சேஸ் பண்ணி அவங்க லாரியில் ஏற்றி அவங்க அதர் ஸ்டேட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடறாங்க அதர் ஸ்டேட்டு எடுத்துகிட்டு அவங்க காசாக்கிக்கிறாங்க அதுதான் இப்போ சின்ன அளவில் த பயிர் பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் டேரெக்டாக விற்போம் சின்ன அளவிளன்னா என்ன ஒரு பத்து கிலோ இருக்குது காய் அஞ்சு கிலோ வெண்டைக்காய் இருக்குது அப்படின்னா அதை நாங்கள் லோக்கலில் விற்றுருவோம் இல்லை இதுவே ஒரு ஐம்பது கிலோ வெண்டைக்காய் அப்புடின்னா மார்க்கெட்டுக்கு தான் போகும் இதே ஐநூறு கிலோ வெண்டைக்காய் அப்புடின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டு தான் போயாகணும் அது இடைத் தரகர்கள் மூலயமா தான் கண்டிபா போயாகணும் சில இது கவுர்மெண்ட்டு எடுக்குது ஆனால் கவுர்மெண்ட் எடுக்கிறத ப்ரைவேட்டாக கொஞ்சம் ரேட்டு ஏதா கொஞ்சோம் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அவங்க ப்ரைவேட் வியாபாரிங்க எடுத்து கொண்டு போய் அங்கே வெளியில் விற்கிறாங்க இடை இடைத்தரகர்கள் நிறைய பேர் செயல்பட்டுகிட்டு தான் இருக்காங்க ஏ நாங்கள் டேரெக்டாக விற்கிறது ரொம்ப கம்மி தான் இடைத் தரகர்கள் மூலயமா விற்கிறது தான் அதிகமாக இருக்கும் அதாங்க